பூஜ்ஜியம் ஒன்பது பூஜ்ஜியம் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது இரண்டு எட்டு பூஜ்ஜியம் ஒன்று இரண்டாயிரத்தி ஒன்று இரண்டு நான்கு பூஜ்ஜியம் இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று ஒன்று ஆறு ஒன்று இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு